இந்தியாவில் நடன வடிவங்கள்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் கதகளி குச்சிப்புடி அக்கா இந்தியாவின் நடன கலைஞர்கள்னு பார்த்தீங்கனா பத்ம சுப்ரமணியம் சுதா சந்திரன் ஷோபனா பத்மினி ராகினி கமலஹாசன் இவங்க எல்லா பத்மஸ்ரீ விருது வாங்குனவங்கள்